ஆ சொல்லுங்கள் ம் ஆமாம்மா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஆ சொல்லுறேன்ம்மா இப்போ வந்து பத்தாயிருவாய்க்கு வந்து உங்களுக்கு வயசு என்னம்மா ஓகேம்மா நான் வந்து உங்களுக்கு ஏத்தாப்புல உள்ள ஃபோன் சொல்லுறேன் பத்தாயிருவாய்க்குள்ளே தானேம்மா

சரிம்மா நான் வந்து சொல்லுறேன் உங்களுக்கு பத்தாயிருவாய்க்கு இப்போ வந்து நம்ம பத்தாயிருவாய்க்கு சரி நான் அதோட மாடல் சொல்லுறேன் உங்கள் பையன்கிட்ட சொல்லி விசாரிங்க உங்களுக்கு தெரியலைன்னா ஓகேவாம்மா இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து பத்தாயிருவாய்க்கு வந்து சாம்சங் மாடலில் ஜேடூன்னு ஒரு மாடல் இருக்கும்மா இப்போ அந்த ஃபோன்னு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாட்ட அதோட என்னென்ன ஸ்டோரேஜ்லாம் இருக்கும்னா அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கும் ரெண்டு ஜிபி ரேம்மு உங்களுக்கு வந்து சூட்டபிளாகவே இருக்கும் இந்த ஃபோன்னு வந்து உங்களுக்கு ஒத்துப் போகும் நீங்கள் வந்து நல்லா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவாம்மா ஆ சரிம்மா அப்போ வந்து நீங்கள் பத்தாயிர்ருவாவது உடனே காசு கட்டி எடுக்கப் போகறிங்களா இல்லை வேறு எதுவும் டியூவில எடுக்குறீங்களாம்மா சரி டியூவில வந்து எடுக்கப் போகறிங்கன்னா நீங்கள் யார் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்துவிடுங்க கூட உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு அவங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லிவிடுங்க அது போக உங்களுக்கு வந்து அவங்களோட அந்த பேங்க் புக் வச்சுருப்பாங்கல்ல அதை எடுத்துட்டு வர சொல்லிவிடுங்க சரியாம்மா ஆ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ஒரு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மண்நேரத்துலேயே உங்களுக்கு ஃபோனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் எல்லாமே முடிஞ்சிடும்மா அப்புறம் மாதம் மாதம் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்குவோம் நீங்கள் முதல்ல எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கட்டுங்கம்மா எவ்வளோ இப்போ எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ஆயிர்ரூவா இருந்தாலுமே எங்களுக்கு பரவாயில்லை ஆயிர்ருவா இருந்தாலும் கட்டுங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் வந்து கையில் கொடுத்துடுவோம் சரியாம்மா ஓகே சரிம்மா சரி நன்றி ஆ